பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளில் எல்லாம் நாங்கள் பொய் சொன்னதே இல்லைங்க அதில் போய் எப்படி பொய் சொல்ல முடியும் நாங்கள் வந்து ரொம்ப இறை நம்பிக்கை அதிகமாக இருக்குது இருக்குது எனக்கு நான் வந்து இதுவரைக்கும் அது பற்றி பொய் எல்லாம் சொன்னது கிடையாது நாங்கள் ஐந்து தடவை தொழணும் அப்படீங்கறது எங்களுக்கு ரொம்ப கம்பல்சரியான ஒரு விஷயோம் நாங்கள் வந்து அதே மாதிரி தான் ஐந்து தடவை தொழுதுட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைகளுக்கும் அதே தான் சொல்லித்தர்றோம் ஐந்து தடவை கம்பல்சரி தொழுகணும் அப்படீன்னு அதுக்கப்பறம் குரான் படிக்கணும் மற்ற எங்கள் கடவுளை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து குழந்தைங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படீங்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்போம் அதுக்கப்பறம் குரான் என்ன சொல்ல வருது அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிப்போம் தெரிஞ்சுட்டு எங்கள் குழந்தைகளுக்கும் நாங்கள் அதுதான் சொல்வோம் அறவழியில் எப்படி நடக்கணும் எல்லாமே குரான் வந்து சொல்லுது அதை பற்றி தான் நாங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லித்தருவோம் பிரார்த்தனை வழிபாட்டுல எல்லாம் எதுவும் பொய் சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி இதுவரைக்கும் சொன்ன சொன்னதும் கிடையாது இறைவனை நம்பி நம்ம கடமைகள் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம நிறைவேற்றிட்டு தான் இருக்கணும் அதேமாரி தான் நிறைவேற்றிட்ருக்கேன் வேறு எதுவும் பொய் எல்லாம் சொன்னது கிடையாது